நான் பார்த்திங்கனா இந்த விநாயகர் ஊர்வலத்துக்கு எடுத்துட்டு போவாங்க இல்லையா விநாயகர் சதுர்த்திக்கு அப்போ அந்த விநாயகர் சதுர்த்திக்கு பொம்மைகள் செய்வாங்க விநாயகர் சிலைகள் அந்த விநாயகர் சிலைகள் களிமண்ணில் செய்வாங்க அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சிரமமான வேலைதான் களிமண்ணை கலந்து முன்னெல்லாம் வெறும் களிமண் மட்டும் கலந்து செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ அதில் நிறையா வந்து வேதிப் பொருட்களையும் சேர்த்து செய்ய ஆரம்பித்துட்டாங்க சேர்த்தி வேதிப் பொருட்கள் நிறையா சேர்த்து ஏன்னா அதனுடைய வடிவம் வரணும் சீக்கிரம் சீக்கிரம் வந்து அது காயணும் வெறும் களிமண்ணே செய்யும்போது அது சீக்கிரம் காய்கிறதில்ல அதனால நிறைய வேதிப்பொருட்களையும் அதுக்கூட கலந்து என்ன பண்றாங்கனால் அந்த விநாயகர் சிலைகளை செய்கிறாங்க அதைப் பண்டிகை நேரங்களில் பார்த்திங்கனா கடவுள் சிலை அதிகமாக தேவைப்படும் அப்போ அந்த நேரத்தில் அதாவது வெ ரொம்ப விரைவாக உருவாக்குறதுக்காக நிறைய வேதிப் பொருட்களையும் அது கூட கலந்து விநாயகர் சிலை செய்கிறாங்க சின்ன விநாயகர் சிலையில் இருந்து பெரிய விநாயகர் சிலை வரைக்கும் முதலெல்லாம் பார்த்திங்கனா தெரு தெருவுக்குத்தான் வந்து விநாயகர் சிலை வச்சுட்டிருந்தாங்க இப்போல்லாம் வந்து வீடுகள்லேயும் சின்ன சின்ன விநாயகர் சிலைகளை வாங்கி வச்சு ஒரு மூணு நாள் அந்தமாதிரி பூஜை பண்ணிவிட்டு அந்த சிலைகளை கொண்டு போய் ஆற்றுல கரைக்கிறது கிணத்துல வர்றதுனு சொல்லிட்டு இன்றைக்கி மக்களுட்ட அது ஒரு மோகமாக வளர்ந்துட்டு இருக்குது அப்பறம் நிறைய பக்கம் இந்தமாதிரி விநாயகர் சிலைகளை செய்கிறத நானே நேரடியாக போய் பார்த்துருக்கேன் எங்கள் ஊருக்கு வந்து சிலைகள் வாங்கும்போது அந்த சிலை செய்கிற இடத்திற்கு அந்த அது உருவாக்குகிற இடத்துக்கு நான் போயிருந்தேன் அப்போ அந்த சிலையினுடைய அமைப்பு வந்து கொண்டுவர்றதுக்கா இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அப்போ அவங்க ஒரு பத்தாயிரரூவா செலவாகுன்னு சொன்னாங்க சிலைக்கு பெரிய சில வாங்கும்போது அப்போ நம்ம பத்தாயிரம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு என்னடா பெரிய தொகையாக இருக்குது அப்படின்தான் நம்ம நினைப்போம் ஆனால் அது போய் உட்காந்து பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது அந்த சிலை செய்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலைன்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கட்டு தன் குடும்பத்தை மறந்து அதுக்காகவே கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருந்து அந்த ஆட்கள் பார்த்திங்க அப்படினா ரொம்ப நுணுக்கமாக செய்கிறாங்க அந்த வேலையை வேலை வந்து அதிகமான வேலைதான் அதுக்கு குறைஞ்ச வேலையெல்லாம் கிடையாது அதை பத்தாயிரருபாய் இருபதாயிரருவா அவன் சொல்கிறான் அப்படினா அதுக்குத் தகுந்த வேலை வந்து அங்கே இருக்குது அந்த விநாயகர் சிலையில் அவ்வளோ வேலை செய்கிறாங்க அந்த வேலைக்கு வேலையின் காரணமாகத்தான் என்ன ஆகுதுனால் அதனுடைய விலை ஜாஸ்தியாக இருக்குது அந்த உருவத்தை கொண்டு வந்து க சரியான அந்த விநாயகர் உருவத்தை கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு அவங்க அதிகமாக முயற்சி செய்கிறாங்க அதுக்காகத்தான் அந்த செலவும் ஆகுது நிறைய பண்டிகைகள் இன்றைக்கிலாம் விநாயகர் ஊர்வலம் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல நடக்குது கொண்டு போய் ஆற்றுல கரைக்கிறாங்க விநாயகர் சிலைகளை அப்போ நிறைய இடங்கள்ல இந்தமாதிரி விநாயகர் சிலைகள் செஞ்சிட்டுத்தான் இருக்காங்க களிமண்ணில் செய்யக்கூடிய விநாயகர் சிலைகள் அதிக இடங்கள்ல செய்கிறாங்க அதை நாம் பார்த்துருக்கோம்